ஒருவருக்கு வந்து டிசைன் பார்க்கணுன்னு சொன்னால் அந்த டிசைன் வந்து அனுபவ அனுபவம் மூலிமாதான் டிசைனிங் இது பண்ண முடியும் சிறந்ததாக இருக்க முடியும் படிப்பு வந்து என்றைக்குமே சிறந்ததாகாது அது எப்படின்னா ஒருத்தர் வந்து ஒல்லியாக இருக்காங்களா அவங்க அவங்க முகத்தை பார்த்ததும் இப்படி தான் நம்ம டிசைன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒல்லியாக இருக்காங்களா இவங்களுக்கு இப்படி தைச்சா இப்படி கழுத்து கை முதுகு பின் சைடு இதெல்லாம் பார்த்தோன்னே ஓ ஒல்லியாக இருக்கிறவங்க இப்படி செஞ்சால் இப்படி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அனுபவம் மூலிமா மட்டுந்தான் கற்றுக்க முடியும் டைலர் வந்து அனுபவம் மூலிமா மட்டுந்தான் சிறந்தது படிப்பெல்லாம் கெடையவே கிடையாது அப்புறம் அதே மாரி டப்பாவும் குண்டாக இருக்காங்களா அவங்கள பார்த்து இவங்களைப் பார்த்தா இந்த இவங்களுக்கு வந்து இந்த அளவு வெச்சா இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அனுபவம் பார்த்துதான் கற்றுக்க முடியும் அப்புறம் அப்புறமா வந்து அனுபவம் கற்றோன்னே